நம்ம வந்து அதிக நாட்கள் வெளியில் செல்கிறோம் என்றால் செடிகளை வீட்டில் வந்து நிறைய செடி வச்சுருப்போம் அதிக நாட்கள் வீட்டை விட்டு வெளியே செல்கிறோம்ன்னா அந்த செடிகள்லாம் வளர்ப்பு செடி தானாக வளர்ந்த செடிகளாக இல்லாமல் வளர்ப்பு செடியாக இருந்தால் அதுக்கு கண்டிப்பாக நாம் காலையில் மலையில் தண்ணிர் அவசியமாக ஊற்றியே ஆகணும் அப்போதான் அது வந்து செழிப்போடு வளரும் நமக்கும் மழை காற்று சூரியஒளி இதெல்லாம் இயற்கையாகவே கிடைக்குது அதை வச்சு அடுத்தடுத்த செடிகள் இயற்கையாக வளர்ந்த செடிகள் பார்த்துக்கொள்ளும் ஆனால் நம்ம வந்து உள்ளே வைத்திருப்போம் இல்லாட்டி அந்த சூரியஒளி அதுமேலே படாமல் இருக்கலாம் இல்லாட்டி தண்ணிர் தண்ணிர் ஊற்றாம அது வறண்டு போயிடலாம் இந்தமாதிரி பண்ணால் அந்த செடி அழிந்து போக உண்டு வீட்டார்கள் வீட்டை வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து அந்த செடியை பராமரிக்க சொல்லி தரணும் அப்புறம் வந்து அந்த மாதிரி காலையில் மாலையில் தண்ணிர் ஊற்றினா தான் அந்த செடி வளரும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கிறப்ப அந்த செடிகளுக்கு தேவையான உரங்களை போட்டு வைப்பது ரொம்ப நல்லதானது அந்தமாதிரி தேவையான உரங்களை போட்டு அந்த செடியை வளர்த்து விட்டால் தான் அது வளரும் அப்படின்ற கட்டாயத்தில் அதிக நாட்கள் நம்ம வெளியே செல்கிறோம் எப்படின்னா அதுக்கு தண்ணிர் காற்று சூரியஒளி இதெல்லாம் படுற மாதிரி அந்த செடியை வெளியே வைத்து வெளியே வைத்துவிட்டு போகலாம் அப்படி வெளியே வைத்துவிட்டு போகிறப்ப தானாகவே காற்று வரும் அப்புறம் மேலே வானம் காற்று சூரியஒளி தண்ணீர் இதெல்லாம் தானாகவே இயற்கையாகவே அந்த செடிகளுக்கு கிடைக்கும் அப்போது அந்த செடி வந்து நல்லா வளர வாய்ப்புண்டு அது அழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்தமாதிரி நம்ம வீட்டில் வைத்திருக்கிற செடிகளை எடுத்து அதுக்காக அதுக்கு தேவையான சூழலில் அந்த செடியை மொட்டை மாடியிலேயோ இல்லை வீட்டு வாசலுக்கு அந்த பின்புறமோ இந்தமாதிரி வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்தமாதிரி வைக்கிறதுனால நம்மளோட செடி அதிக நாட்கள் நம்ம வெளியே போனாலும் அந்த செடி வளர்ந்து இருக்கும் அழியாமல் இருக்கும் அந்த மாதிரி நிறைய செடி வைத்து வளர்ப்பது ரொம்ப நல்ல நல்ல விஷயம் நம்மளுக்கு இயற்கையான விஷயங்கள் அதிகமாக கிடைக்கும் நம்ம கடையில் போய் எதுவும் வாங்காமல் நம் அந்த செடியும் அழிந்து போகாமல் நம்மளுக்கு தேவையானதும் கொடுக்கும் அதுவும் நல்லா வளரும்